ஆமாம் இந்தியாவில் வந்து எப்படிப்பட்டதுனா இப்போ வந்து கேரளாவில் எப்பவும் மழை பெய்கிறதுனால அங்கே குளிர்ச்சியாக இருக்கும் எனி டைமில்ல ஒரு மாசத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு அஞ்சு ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் பெய்ஞ்சாலுமே அங்கே குளிர்ச்சியாக தான் இருக்கும் அதனால் கேரளா எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும் அது பக்கத்தில் உள்ள கன்னியாகுமரி அப்படி ஊருகளும் குளிர்ச்சியாக தான் இருக்கும் இப்போ தமிழ்நாட்லே எப்பயாவது மழை மழை சீசனில் மழை பெய்யும் கோடை காலத்தில் கோடை வெயில் அதனால் சூடு வெயில் எல்லாம் இருக்கும் இப்போ கேரளா ஆனால் மழை பெய்யும் தமிழ்நாடுலலாம் மழை பெய்யும் கர்நாடகா ஆந்திராவிலலாம் வெயில் அப்படியே மத்தியப்பிரதேசம் அப்படி போனீங்கனா குளிர்ச்சியாக இருக்கும் டெல்லி அதலாம் பனி நல்லா கூலிங்காக இருக்கும் நேபாளம் மத்தியப்பிரதேஷ் நாக்பூர் அங்கேலாம் கூலிங்காக தான் இருக்கும் ஃப்ரீஸ் ஆகிற அளவு நல்லா கூலிங்காக இருக்கும்